இப்போ வெயில் காலத்துக்கு இப்போ ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வெயில் காலத்தில் ஓட முடியாது கண்டிப்பாக காலையில் மார்னிங்கில் கொஞ்சம் ஓடினம்னா அந்த வெயில் தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி வெயிலில் படாமலும் உடம்பை காட்ட குடு காட்டாமலும் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சின வரும் ஹ கண்டிப்பாக வெயிலில் ஓடினோம் அப்படின்னா வைட்டமின் சி அது காலை வெயில் ஓடினம்னா வைட்டமின் சி அப்படிங்கற சத்து நமக்கு ரொம்ப வந்துட்டு உதவிகரமாக உடம்புக்கு தேவையான ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி மழை காலங்களில் ஓடுவதற்கு கண்டிப்பாக நம்ம சேஃப்டியோடு ஓடணும் அதாவது நம்மக்காக ஜர்கின் இல்லைன்னா ஸ்வொட்டர் இல்லைன்னா காதில் அந்த பனி போகாத அளவுக்கு உடம்புகள பனி போகாத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஓடுவற்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எந்த ஒரு குறைகள் சொல்லாத அளவுக்கு நம்ம உடம்பை பாதுகாப்பாகவும் நெடுந்தூரம் ஓடுவதற்கும் நமக்கு ரொம்ப முக்கியமாக அமையும்